நான் ஸ்கூலில் ப ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஆல மரம் வரைஞ்சேன் அந்த ஆல மரத்தில் க ஏ பறவைகளெலாம் உட்காந்து அ க சந்தோஷமா இருக்கிறதை மாதிரி ஒரு படம் வ வ போட்டேன் அப்போ மேகங்களெலாம் அது மே மரத்துக்கு மேலே மேகங்களெலாம் ஓடிகிட்ருக்கிறாப்பிடியுமும் பறவைகள் பறக்கிறாப்பிடியும் போட்டிருந்தேன் அது பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் இளம் வயசுல போட்டதுனால் எனக்கு ஒரு அது மேலே ஒரு தனி பாசம்